எங்களோடைய பகுதி வந்து தஞ்சைப் பகுதி அந்த தஞ்சைப் பகுதியை வந்து ஆண்ட மன்னர் வந்து சோழ மன்னர் அந்த சோழ மன்னர் வந்து அந்த தஞ்சைப் பகுதியை வந்து தங்களோடைய கட்டுப்பாட்டில் வைச்சுருந்தாங்க இதே மாரி தமிழகத்துல இருக்கக்கூடிய பல ஒரு சில பகுதிகள் அதாவது மதுரையை வந்து பாண்டியர் மன்னரும் ஆண்டு தங்களோடைய கட்டுப்பாட்டில் வைச்சுருந்தாங்க கோவையை வந்து சேர மன்னர் வந்து ஆண்டு அவங்களோட கட்டுப்பாட்டில் வைச்சுருந்தாங்க அது மாரி நான் எங்களோடைய பகுதி தஞ்சைப் பகுதியை வந்து சோழன் மன்னர் ஆண்டு அதை கட்டுப்பாட்டில் அவங்களோடைய கட்டுப்பாட்டில் வெச்சுருந்தாங்க